நாங்கள் ஆதியிலேருந்து எங்கள் தாத்தா ஆயா பாட்டி எல்லோரும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாம் எல்லோரும் கேழ்வரகு அரிசி கூழ் ஊற்றி குடிப்போம் அப்போல்லாம் குண்டு அரிசி இல்லை கார் அரிசி பொன்னி அரிசி கொல்லங்காரு இந்த மாதிரி பயிர் எல்லாம் நாங்கள் வச்சி எங்களுக்கு வீட்டில் நெல் அவுச்சி சாப்புடுவோம் அப்போல்லாம் எங்களுக்கு நல்லா சத்து நல்லா ருசியாக இருந்தது அந்த சாப்பாடு அந்த தண்ணியை வடிச்ச தண்ணி குடிச்சால் கூடும் புது தெளிந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் எது சாப்பிட்டாலும் ஒன்று கூட பிடிக்க மாட்டேந்த்து அப்போல்லாம் புளித்த கீரையை வச்சி சாப்பிட்ருவோம் முருங்க்கீரையை சாப்பிட்ருவோம் பண்ணிண கீரையை சாப்புடுவோம் சிறுகீரை அரகீரை அது எது எது கொள்ளுமாட்லாம் பூரா கீரையும் நாங்கள் பறிச்சியாந்து கல் குமுட்டி கீரையிலேருந்து சாட்ன கீரையிலேருந்து எல்லாத்தையும் பறிச்சியாந்து கடைஞ்சி நாங்கள் சாப்புடுவோம் அதுலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட் வர மாட்டேந்த்து அரிசி கழுவி சாப்பாடு ஆக்கினா அது என்னமோ சக்கை மாதிரி இருக்குது ருசி பசி கிடையாது அதுக்கு முன்ன கவுரு அரிசி கேழ்வரகு கூழ் குடிப்போம் கம்பு இடித்து போட்டு கூழ கூழ் குடிப்போம் சோளம் இடித்து போட்டு கூழ் குடிப்போம் வரவு அரிசியை அரைச்சி நாங்கள் சாப்புடுவோம் அப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப கடுமையான ஒரு டைமில் கடுமையான பசி டைமில் எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போய்ச்சி கடுப்பாயிடுச்சி இப்போ வரவு அரிசிலாம் கூட அரிசி நாங்கள் சாப்பிட்டுக்கறோம் சோள கொள்ளுலாம் இடித்து வெறுயும் சோளத்தை இடித்து போட்டு நாங்கள் கூழ் ஊற்றி குடிச்சிக்கிறோம் கூழாக குடிச்சிக்கிறோம் அப்போல்லாம் எங்களுக்கு அவ்ளோவோ நல்லா இருந்தது தெம்பு இப்போ நடக்க கூட முடியாம இருக்குது அந்த மாதிரி சாப்பாட்டு நிலம ஒன்று கூடும் ருசி பசி ஒன்று கூடும் கிடையாது என்ன பதார்த்த வாங்கி சாப்பிட்டாலும் பிடிக்க மாட்டேந்த்து எந்த அரிசி பருப்பு வாங்கினாலும் பிடிக்க மாட்டேந்த்து அப்போ நாங்கள் குத்தி சாப்பிட்ட அரிசி இணைய எதுவுமே இணையஆக மாட்டேந்த்து அவ்வளோ ஒரு கம்மியாக தரம் பூராவும் தரம் கம்மியாக இருக்குது அப்போத்தைய ஆளுங்கெல்லாம் நல்லா ஸ்டெடியாக நடக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க இப்போத்தைய ஆளுங்கெல்லாம் ஒன்றும் நடக்க முடியல அவங்களால இப்போது ஊட்ட அவங்களுக்கு ஒரு சம்பள ஆள் போடணும் போல இருக்குது நாங்கள் வந்துருக்கற மறுமகளுக்குலாம் எங்கள் மாமியாருக்குலாம் நாங்கள் உக்கார வச்சி சாப்பாடு போடுற மாதிரி நாங்கள் பயந்து நடுங்கின்னு இருந்தோம் இப்போ அதுங்களுக்கு நம்ம உக்கார வச்சி போடுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு சத்து இல்லாமல் இருக்குது இப்போ இருக்கிற சாப்பாடு எல்லாமே அப்போல்லாம் எந்த சா பொருள் சாப்பிட்டாலும் இரும்பு சத்து மாதிரி இருக்கும் இப்போ சக்கையா இருக்குது எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் உடம்புக்கு ஏற மாட்டேந்த்து அப்படியே ஒரு எதுனா ஒரு தலைவலின்னா கூட ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அப்போல்லாம் தல்னோ தைலம் மட்டுந்தான் வாங்கி தடவிக்கின்னு படுத்துக்குவோம் அவ்வளோ தான் அப்புறோம் என்ன பண்ணுவாங்க மண்ணெண்ணையும் கற்பூரத்தையும் வச்சி தே தலையில தேய்ச்சிக்கின்னு படுத்துக்குவாங்க அது சரியாக போயிடும் இப்போ சும்மா தலைவலின்னா கூடும் பெரிய டாக்டரு வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது செலவு ஆக வேண்டியதாக இருக்குது அவ்வளோ ஒரு இதுவாக சீப்பாக நடக்குது இப்போ எல்லா வேலையுமே எந்த வேலையும் எங்களால் அவ்வளோ இது பண்ண முடியல